கலைப்பொருள்லாம் புதுசாக நிறையா உ உருவாக்க வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் வீட்டை வந்து அழகுப்படுத்துறதுக்கு வந்து வளையில் பழைய வளையல்லாம் எடுத்து அதில் வந்து த்ரெட்டெல்லாம் சுற்றி அதில் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி அதை வந்து ட்ரீம் கேச்சர் மாதிரி பண்ணிருக்கேன் அப்புறமேட்டு பழைய வளையல் நாலஞ்சு எடுத்து அதோடய துணியை அட்டேச் பண்ணி கதவுக்கு ஸ்க்ரீனாவும் ஜன்னலுக்கு ஸ்க்ரீனாவும் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து சீடிஸ் சீடிஸ்ஸை வந்து பூ ஷேப்பில் கட் பண்ணி நாலஞ்சி சீடிஸ் எடுத்து அதெலாம் பூ ஷேப்பில் கட் பண்ணி அதெலாம் ஒன்றோடு ஒன் நூலோடய அட்டாச் பண்ணி அதை வந்து சுவுத்துல தொங்க விட்ருக்கேன் அடுத்து வந்து பழைய பேப்பர்ஸ் பழைய பேப்பர்ஸேலாம் நல்லா ரோல் பண்ணி நால் நாலு ரோலாக பண்ணி அதை வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஃபோட்டோவுக்கு வந்து ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் பூ எல்லாம் பூ பேப்பரில் வந்து பூ எல்லாம் செஞ்சு அதுக்கு கலர் அடித்து அதை வந்து ஃப்ரேமாகவும் மற்ற டிசைன்ஸாவும் பண்ணி சுவுத்துல ஒட்டியிருக்கேன் அடுத்து வந்து வாட்ரு கேன் வாட்ரு கேனை வந்து பாதியாக கட் பண்ணி அதில் வந்து மண்ணு போட்டு அதில் வந்து பூ வச்சு அதெல்லாம் வந்து வெளியில் தொங்க விட்ருக்கேன் அடுத்து வந்து பலூன் பலூனில் வந்து ஃபுல்லா கம் அப்ளேஎ பண்ணிட்டு அதில் வந்து ஃபுல்லாக த்ரெட்டெல்லாம் சுற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வெடிச்சுட்டு அந்த த்ரெட்டு மட்டும் இருக்கும் அதில் வந்து லை லைட்டு கலர் லைட்டு ஏதாச்சும் லைட்டு உள்ளே விட்டு அதை ஒன்றா கட்டி அது தொங்க விட்ருக்கேன் லைட் எரியும் போது அழகா இருக்கும் அடுத்து வந்து அதே பலூன்லே வந்து ஃபுல்லாக கம் அப்ளே பண்ணிட்டு அதில் வந்து பேப்பர் சின்ன சின்னதாக பேப்பரை வந்து கட் பண்ணி அதில் ஒட்டி அது காஞ்சதுக்கப்புறம் திருப்பி அதை வெடிச்சுட்டு அதை வந்து அதுக்குள்ளே லைட் வச்சு அதை அதை டெக்கர் பண்ணியிருக்கேன் அதையும் யூஸ் பண்ணி வீட வந்து அழகுப்படுத்திருக்கேன் அடுத்து வந்து பெயிண்ட்டு ஸ்கெட்ச்சி க்ரையான்ஸ் மூலிமா சுவுத்துல வரஞ்சு அது ஓரத்துலெலாம் பார்டர் கொடுத்து அது மூலிமா டெக்கர் பண்ணியிருக்கேன் நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒட்டி பேப்பர்ஸ்ல வந்து நிறைய க்ராஃப்ட்ஸ்லாம் பண்ணி ஒட்டி வீட்டை டெக்கர் பண்ணியிருக்கேன் இதெல்லாந்தான் வந்து வீட்டை வந்து அல் இதையெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து என் வீட்டை அலங்காரப்படுத்துனேன்